பள்ளிக்கூடத்தில் படித்தவுன்னே பசங்கெலாம் வேலைக் போகணுன்னு பார்க்கறாங்க சில பசங்கள் என்ன படிச்சுப் போட்டு நம்மளுக்கு என்னடா வேலை கிடைக்காது அதுதான் நான் சைடில் நம்ம தொழிலே நான் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க சில பேரண்ட் பெற்றோர்கள் என்ன பண்ணுகிறாங்க நீ படிச்சு என்ன பண்ண போகிற பேசாமல் நம்ம தொழிலை பார் விவசாயத்தை பார் அப்படிங்கிறாங்க சில நெசவாளர்கள் வந்து அப்படித் தான் பசங்களை படிச்சு நிறையா வேலைக்கு போகணும் பிரியப்படுறாங்க ஆனால் அவங்க என்னகிறாங்க நீ எங்கேயும் போக வேண்டாம் நீ பேசாது நம்ம குடும்ப தொழிலிலே நீ பார்த்துட்டு இருப்பா அதுதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க அதெலாம் அந்த நமக்கு சொல்கிற வேலையை செய்கிறது பசங்கெள்லாம் வேலைக்கு போவோம் தான் நினைக்கிறாங்க ஒழியோ வீட்டிலே இந்த மாரி அப்பனுக்கு சேர்த்துட்டு இதாக நினைக்கிறதே இல்லை அதனால் இந்த வேலைக்கு செல்கிறதை நல்லதுன்னுதான் இங்கே நினைக்கிறாங்க